இந்தியாவில் நீர்வழிப் போக்குவரத்து வான்வழிப் போக்குவரத்து சாலைப் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து இந்த மாதிரி நாலு போக்குவரத்து இருக்குது இது நாலுலையுமே வந்து மக்கள் பயணம் செய்கிறாங்க பொதுவாக நம்ம பார்க்கும் போது அதிகமாக வந்து பஸ்ஸில் தான் பயணம் பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க இந்த பயணம் வந்து நிறைய பிரச்சினைகள் ஆனால் சந்திக்கிறாங்க அதில் நிறைய முன்னேற்றமும் வேணும் என்னென்னா இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டையத்தில் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ வரைக்குமே எவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் பஸ்ஸு விட்டாலுமே மக்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் முடியமாட்டேங்குது அது ஒரு பிரச்சினையாவே இருக்குது அதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஸ் விடலாம் அதே போல் மழை சமயத்தில் வான்வழிப் போக்குவரத்தும் தடைபடுது கப்பல் போக்குவரத்தும் தல எல்லா போக்குவரத்துமே தடைபடும் மழை சமயத்தில் அதெல்லாமே மக்களுக்கு ஒரு பிரச்சின தான் அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு ஒரு சில இடங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் பிளேஸ் அந்த மாதிரி இடத்துங்களுக்குலாம் ஒரு பஸ்ஸு தான் இருக்கும் இந்த ஒரு பஸ்ஸு போயிட்டு வர்ற வரைக்குமே அந்த ஊரில் ஒருத்தங்க இப்போ மருந்து குடிச்சிட்டாங்க இல்லை உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு சுச்சிவேஷன் வரும் போது அவங்களால அந்த ஒரு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது எல்லோருமே காரு வச்சுருப்பாங்களா பைக் வச்சுருப்பாங்களான்னா கிடையாது பஸ்ஸை நம்பி தான் எல்லோருமே இருக்காங்க கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னா அது ஒரு பிரச்சினையா இருக்குது அதனால அந்த ஊருகளுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பஸ் ரெண்டு பஸ் அந்த மாதிரி விட்டால் நல்லாயிருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பஸ் ரெண்டு பஸ் அந்த மாதிரி விட்டால் நல்லாயிருக்கும் அதேபோல் ஃபெஸ்டிவல் டையத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் அதிகமான பஸ்ஸு விட்டாங்க அப்படின்னா எல்லோருமே வந்து அந்தந்த ஃபெஸ்டிவல்க்கு அந்தந்த வில்லேஜஸ்க்கோ ஊருக்கோ போயிட்டு அவங்கவுங்களோட திருவிழாக்களை நல்லா கொண்டாட முடியும் இது எல்லாத்தையுமே சரி பண்ணலாம் அதேபோல் இன்னொன்று என்னென்னா ரோடு வந்து இப்போ வரைக்குமே அந்த என்ஹச் ரோடை தவிர மற்ற ஊருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பள்ளமேடாக தான் இருக்குது அது எல்லாத்தையும் மாற்றுனாங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷங்கிறது ரெண்டு நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போயிடலாம் அது எல்லாத்தையுமே மாற்றணும் இது எல்லாமே மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சினை தான்